விழுப்புரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கனா மிகவும் சிறப்பு வாய்ந்த புகழ்மிக்க வரலாற்றுதளங்களான கோட்டைகள் கோவில்கள் அருங்காட்சியகங்கள் அப்புறம் வந்து இயற்கை அம்சங்கள்ளா வந்து நிறஞ்சுருக்குது அதில் வந்து முக்கியமாக எதை நம்ம சொல்லுறோம் அப்படினு பார்த்தீங்கனா செஞ்சு ஃபோர்ட் தான் அங்க வந்து ராஜா கோட்டை ராணி கோட்டை வந்துருக்குது அங்கே தான் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அங்கே வந்து நிறையா பேர் வந்து போகிறாங்க ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு டூரிசம் ப்லேஸா வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா ஆதித்திருவரங்க பெருமாள் கோவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பஞ்சவதி ஆஞ்சநேய கோவில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து மயிலம் முருகர் கோவில் கூட இருக்குது இங்கே வந்து ஏராளமான மக்கள் வந்து வந்து அந்த முருகரை தரிசிச்சுட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து திருமணமும் நடக்குது ஸோ அதுவும் ஒரு சிறப்புமிக்க ஒரு வரலாற்று இடமும் சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனா கிறிஸ்துவர்களுக்கான ஒரு கிரைஸ்ட் சர்ச்சும் அதுவும் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலும் அங்கே இருக்குது அதுக்கப்புறம் வீடூர் டம் வந்து இருக்குது இது ஒரு இயற்கை அம்சம்னு சொல்கிறோம் ஸோ இந்த டமில் வந்து நிறையா மக்கள் வந்து அவங்களுடைய வீகென்ட்லயோ இல்லை அவங்களுடைய இந்த சம்மர் சீசன்ஸ்லா போயிட்டு அங்கே அவங்க டைம் வந்து வேல்யூபலா ஸ்பென்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து தென்பண்ணை ஆறு கூட இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சிறப்புமிக்க ஒரு அம்சமாக இருக்குது அப்படினு சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த சில கோட்டைகளுக்கும் இல்லை வந்து இங்கே இருக்கிற கோவிலுகளுக்கும் செல்லக்கூ செல்கிறதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே வந்து டிக்கெட்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க ஏன் அப்படினு பார்த்தீங்கனா இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த ப்ளேஸை வந்து அன்டெர்ட்கே பண்ணுறாங்க அப்படினா அங்கே தேவையான அந்த பராமரிப்புக்கும் அதை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அந்த இடத்த வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக மெயின்டயின் பண்ணுறதுக்கு தேவையான அந்த ஃபினான்ஸ் ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக தான் ஒரு சில குறிப்பிட்ட அமௌன்ட்டை வந்து டிக்கெட்டாக வந்து அவங்க கலெக்ட் பண்ணுறாங்க அந்த டிக்கெட் வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னு அப்படினு பார்த்தோம்னா இப்போ ஸ்டுடென்ட்ஸ்லாம் சம்டைம்ஸ் வந்து ஃப்ரீ டிக்கெட்டாக இருக்கும் அதுவே வந்து ஃபாரினர்ஸ் வராங்க அப்படினா அந்த ஃபாரினர்ஸ்க்கு வந்து தேவையான டிக்கெட்ஸ் வந்து வரும் இல்லை லோக்கல் பீப்ள்ஸ் வந்து போகிறாங்க அப்படினா அவங்களுக்கு ஏற்ற டிக்கெட்டும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ அந்த டிக்கெட் வந்து அவங்க பே பண்ணி அந்த டூரிஸ்ட் ப்ளேஸை வந்து அவங்க எஞ்ஜாய் பண்ணலாம் அது தான் வந்து அங்க கலெக்ட் பண்ணுற கூடிய ஒரு டிக்கெட்னு சொல்கிறோம் அதுகப்புறம் வந்து ரெகுலராக வந்து எந்த பிளேசஸ் வந்து மக்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படினு பார்த்தோம்னா செஞ்சி ஃபோர்ட் தான் ஏன்னால் அங்கே வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அவங்களோட ஃபிரண்ட்ஸ் உடயோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்வோடய இல்லை ஃபேமிலியோடைய வந்து செஞ்சு ஃபோர்ட் போயிட்டு அங்கே இருக்கிற அந்த ஃபோர்ட் மேலே ஏறி அங்கே இருக்கிற கோவிலுக்கு போகிறாங்க அங்கே இருக்கிற நிறைய இடங்களுக்குலாம் சென்று அவங்களுடைய வேல்யூபுல் டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுறாங்க